நான் வந்து ஒரு எங்கள் எங்கள் ஸ்கூலில் டான்ஸ் ஆடும்போது வந்து எனக்கு வந்து ஒரு பயம் பயமே இல்லாமல் ஒரு படபடப்பு இல்லாமல் ஜாலியாக போய் டான்ஸ் ஆடிவிட்டு வந்துவிட்டேன் டான்ஸ் ஆடிவிட்டு வந்து ஏன்னால் எங்கள் ஸ்கூல் எங்கள் ஸ்கூலுங்கும்போது யாரும் எங்களை எதுவுமே சொல்லமாட்டாங்க அதனால நாங்கள் ஜாலியாக போய் பர்ஃபாமென்ஸெல்லாம் பண்ணிவிட்டு வந்தோம் எங்கள் எங்கள் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் வந்து பங்கேற்றது நாங்கள் வந்து ஜெயித்தோம் ஜெயித்ததுக்கு அப்புறம் நாங்கள் வேறு ஒரு ஸ்கூல் தாலுக்கா அப்படின்பாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்கூல் ஸ்டேஜ் எல்லாம் போனோம் அந்த ஸ்கூல் ஸ்டேஜில் போய் நாங்களும் அங்கே வந்து ஏன்னால் அங்கே யாருமே எங்களுக்கு தெரியாது எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸும் இருக்க மாட்டாங்க வேறு ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க மார்க் ஜட்ஜ் பண்ணுறவங்க எல்லாேருமே அவங்க வேலையாகதான் இருப்பாங்க அப்போ வந்து அவங்க அவங்க அவங்க இது பண்ணி பார்த்தா அவங்கப்படி பார்த்தா நாங்கள் வந்து கரெக்டாக ஆடணும் இன்னொன்று என்னென்னா இன்னொன்று பாட்டு கரெக்டாக இருக்கணும் அந்த இதில் வந்து எங்களுக்கு அப்படியே படபடப்பு வந்து நாங்கள் ரொம்ப பயந்து ஆடினோம் அப்படி இருந்தும் நாங்கள் ஆடினது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின் சொல்லி எங்களை இன்னொரு ஸ்கூலுக்கு அனுப்பினாங்க இன்னொரு ஸ்கூலுக்கு போகிறக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதே நாங்கள் பாட்டாக அந்த பாட்டாகவே நல்லா பா பயன் பா பயன்படுத்திகிட்ருக்கும்போது இன்னும் அப்போ வந்து அந்த கடைசி நாளுங்கிறப்ப வந்து எங்களுக்கு வந்து ஒரு இதாக வைச்சாங்க இந்த பா படத்தில் இருக்க பாட்டாக எடுக்கக்கூடாது வந்து கிராமத்து பாட்டாக எடுக்கணும் அந்த இதுக்கு பழமையான பாட்டாக எடுக்கணும் அப்படிங்கம்போது எங்களுக்கு அது அடுத்த நாள் நாங்கள் அந்த வேறு ஸ்கூல் போய் பர்ஃபாமென்ஸ் அடுத்த நாள் போய் வேறு ஸ்கூலில் போய் ஆடுறோன எங்களுக்கு இந்த இன்னத்த நாள் எங்களை சொல்கிறாங்க எங்களை கூப்பிட்டு ஒ ஒன்றுமே எங்களால் பண்ண முடியல எதுவுமே எங்களால் இது பண்ண பாட்டு மாற்றுற மாதிரி இருந்தால் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஆடினாலும் முடியாது ஏன்னால் காலையில் அஞ்சு மணிக்கு பஸ்ஸு ஆனால் எதுவுமே பண்ண முடியாது சரி அதே பாட்டை போய் நம்ம ஆடுவோம் அப்படின் சொல்லி போய் ஆடி போனோம் போனால் அங்கே வந்து பாட்டு எல்லாேருமே பழைய காலத்து பாட்டு எங்களுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்து எங்களுது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்து வந்து அதுக்கப்புறம் அந்த பாட்டை வந்து அந்த ஆடும்போது எங்களுக்கு ரொம்ப படபடபடன்னு இருந்தது ஏன்னால் எங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் எடுத்த பாட்டு கரெக்டான பாட்டா அப்படின் கேட்டாங்க நாங்கள் இல்லைன் சொல்லும்போது அவங்க வந்து அப்படி இருந்தும் எங்களை வந்து நாங்கள் ஆடினதுல வந்து எங்களுக்கு வந்து நாலாவது ப்ரைஸ் ஆறுதல் ப்ரைஸ் கொடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சி வைச்சாங்க அதில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னால் இன்னும் எனக்கு அந்த பரிசை பார்க்கும்போது எனக்கு அந்த நினைவுகள்தான் வரும் ஏன்னால் என் நண்பர்கள் எல்லாேருமே அதை வந்து பங்கேற்று நாங்கள் ஆடி மூணு ஸ்கூலை மூணு ஸ்கூலில் ஜெயித்து வந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஆடினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னால் அந்த நிலம் வந்து அப்போ அந்த இது வந்து நாங்கள் ஆறுதல் ப்ரைஸ் வாங்கும்போது வந்து எனக்கு அப்போ மூணாவது ப்ரைஸ் வாங்கியிருந்துருக்குலாம் சரி பரவாயில்ல ஆறுதல் ப்ரைஸ் வாங்கினங்கறது எங்கள் ஸ்கூலில் நாங்கள் ஒரு பெருமையாக எடு பெருமை ஏற்றி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் அந்த இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துனது